ஃபர்ஸ்ட்டலாம் பார்த்துக்கிட்டா நம்ம ஊரில் வந்து குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் பல்லெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் ஓவராக வெயில் அடிக்கும் இப்போ இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு பருவ நிலை ரொம்ப மாற்றம் அடைஞ்சுருக்கு வெயில் காலத்தில் மழை பெய்யுது குளிர் காலத்தில் இந்த மாதிரி இருக்கு நிறையா மாற்றங்கள் வந்துருக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குறதுனால ஜனங்களுக்கு ரொம்ப சிரமமாகருக்கு குளிர் காலத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக குளிர் வருது குளூரில் குளிர் காலத்தில் பார்த்துட்டா மறுபடியும் வெயில் வெயிலும் அடிக்க ஆரமிக்குது இப்போ வெயில் காலத்தில் பார்த்துட்டா குளிரும் அடிக்க ஆரம்பிக்குது பருவநிலை மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு இதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துகிட்டு ஜனங்களுக்கு இது உடம்பு சரில்லாம கூட போகுது அதனால் வெப்ப நிலை மாற்றத்தால் அதிகமாக நோய் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக காய்ச்சல் சளி இந்த பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விலங்குகளுக்கும் அப்படித்தான் அதுகளுக்கு வந்து மாறி மாறி வரதுனால அதுகளுக்கு ஒரே சிரமமாகத்தாருக்கு